எங்கள் வீட்டிலலிருந்து ஃபாரின் போகிற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுனால் ஏர்போட்டுக்கு ஒரு கேப்பு பேசிகிட்டு கிளம்பணோ கேப்பு வந்து ஓனர்கிட்ட அஞ்சாயிரம் அதாவது வாடகை டிரைவர் படி அப்புறம் டோல்கேட்டுக்கு எல்லாது எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சாயிறோ ரூபா பேசிகிட்டு கிளம்பிணோ வழியில வந்து டிரைவர் வந்து ரொம்ப வேகமாக ஒட்டுனார் அவர் வந்து ஒரு திருப்தியாக ஓட்டல அப்புறம் ஏர்போர்ட் போய் இறங்குன உடனே அவர் வந்து ஆராயிருவா வேணுன்ட்டு எங்கள் கூட வாக்குவாதம் பண்ணார் அப்புறம் நாங்கள் ஓனருக்கு ஃபோன் போட்டு இப்படி அஞ்சாயிரம் தான பேசினோம் இப்படி டிரைவர் திடீன்ட்டு ஆறாயிரோ கேட்கறாரேன்ட்டு பேசுனதில் டிரைவர் வந்து டோல்கேட்டு டிராபிக் இருந்ததுனால் ரொம்ப அலைச்சல் ஜாஸ்தி அதனால் ஆறாயிரம் கேட்டோம் அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்பபுறம் ஓனர் கிட்ட பேசி சமூகமாக எல்லா முடிஞ்சிடுச்சு ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு